நெகிழ்வுத்தன்மை மற்றும் வளையும் தன்மைக்கு வந்து நிறைய ஆசனம் இருக்குது அதில் நாங்கள் சக்கராசனம் புஜங்காசனம் வக்ராசனம் அதெல்லாம் செய்வோம் அது செய்யும் போது உடல் வந்து நல்லா ரிஃப்லெக்ஸாக நல்ல ரிலாக்ஸ்ஸாக இருக்கும் நல்ல உடலெல்லாம் நல்ல வளையும் நல்ல ரிலாக்ஸ்ஸாகவும் இருக்குது வலிமையாகவும் இருக்கும் அதனால இந்த ஆசனமெல்லாம் ரெகுலராக நாங்கள் செய்வோம்